நம்ப மாவட்டத்தில் வந்து முக்கியமான உணவு வகைகள்னு சொல்லும்போது இட்லி தோசை இந்த பணியாரம் இதெல்லாம் தான் செய்வாங்க அப்புறம் இப்போது வந்து பழங்கால முறைகளுக்கு கம்மஞ்சோறு இந்த ராகிக்களி அதே மாரி தினை இது மாதிரி இது இதுலையும் இப்போது மக்கள் விரும்பி அதிகமாக சாப்பிடுறக்கு ஆரமிச்சுட்டாங்க அந்த பழைய க காலத்துக்கு திரும்பி வந்துகிட்ருக்காங்க முதல்ல வந்து கம்பு ராகி சோளம் சாப்பிடுட்ருக்குறவை வந்து ஒரு தாழ்வு மனைப்பாடம் பார்த்துட்ருக்குற காலம் போய் அது அரிசிச்சோறு சாப்பிடயில கொஞ்சம் கௌரவமாக பார்த்துட்ருந்தாங்க இப்போ அரிசிச்சோறு சாப்பிடுறவைகளே அதை அந்த சாப்பாட்டை வெறுத்து மறுபடி பழ பழையபடி கம்பு ராகி போய் இதை சாப்பிடுறதுக்கு ரோட்டோரத்தில் விற்கிற கடைகளுக்கு எல்லாம் வந்து சுகாதாரமாக இல்லைனா கூட அந்த கடையில் போய் வாங்கி இன்றைக்கி அந்த கம்பங்கூழ் வாங்கி குடிச்சுட்ருக்குற நிலமை இன்றைக்கி வந்திருச்சு அதே மாரி இந்த கீரை உள்ள கீரை கொழம்பு சாப்பிடுறது வந்து நம்ப விரும்புகிற அளவுக்கு இன்றைக்கி திரும்பி காலம் மாறிப்போச்சு அது வந்து இந்த உணவகங்கள் வந்து இப்போ அந்த மக்கள்னுடைய மாற்றம் கண்டொடனே அந்த மக்களுக்காக மறுபடியும் வந்து அந்த பாரம்பரியமாக இருக்கிற உணவுகளை ச சமைக்கிறக்குனு அதில் உணவு கூடங்கள் இன்றைக்கி அதிகமாக பெருகிப்போச்சு அது வந்து மக்கள் கிட்ட ஒரு நல்ல வரவேற்பை பெற்றுகிட்ருக்கு